பழையங்காலத்துல சில்லற தொழில் சில்லற வேலை பார்ப்போம் அதாவது அப்பைக்கப்போ கடையில் போய் பலசரக்கில் இருந்து காய்கறிலருந்து எல்லாமே சில்றைக்கி தான் வாங்கிகிட்டு வருவோம் க விலைகளும் கம்மியாக இருக்கும் ஒரு கிலோ பத்துரூவா இப்படின்னு நாங்கள் இந்த மாரி அஞ் அஞ்சிரூவா இந்த மாரி ஐட்டத்துக்குள்ளேதான் முந்தி காலம்லாம் நாங்கள் காலத்தை இது பண்ணிருக்கோம் அப்போ வில எல்லாமே க ம குறைவாவே இருக்கும் இப்போ வந்து ஒரு கிலோ நாற்பதுருவா தக்காளி வெங்காயம்ன்ற ஐட்டம்லாம் பல சரக்கில் இருந்து சில்லறையா வாங்குவோம் இப்போ வந்து ஆன்லைன் மூலியமாக எல்லாமே எங்களுக்கு ஆன்லைனின் மூலமாக வர்றதுனால தக்காளி வெள்ளப்புடி எல்லாமே வில அதிகமாக இருக்கு முந்தி காலம் மாரி சில்லற தொழில்மாரி இப்போ இல்லை இப்போ வந்து ஆன்லைனில் எல்லாமே நாங்கள் வாங்கறனால எல்லாமே அதில் வந்து எங்களுக்கு எல்லாம் இறங்கிருது ஆன்லைனில் பழையங்காலத்துல நாங்கள் வேணுங்கறதை கடைகளில் போய் சில்லற சில்லறையாதான் வாங்கிகிட்டு வருவோம் பலசரக்கு ஐட்டத்தில் இருந்து காய்கறிலருந்து பூவில் இருந்து எல்லாமே நாங்கள் சில்லறையாதான் வாங்குவோம் இப்போ எல்லாமே நாகரீகம் பெறுக பெறுக எல்லாமே எங்களுக்கு ஆன்லைன்லருந்து எல்லாமே வந்துருது சாப்பாட்டிலருந்து காய்கறிலருந்து எல்லாமே வெங்காயம் தக்காளி பலசரக்கு ஐட்டம் சாப்பாடு எல்லாமே இப்போ ஆன்லைன் மூலியமாகதான் எங்களுக்கு எல்லாமே வருது அந்த அளவுக்கு இப்போ நாகரீகம் பெறுகி போய் ரொம்ப முன்னேற்றத்தில் இருக்கு பிந்தி காலம் மாரி இல்லை